மூணு ரெண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு இருபத்தி ஏழு பதினொன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சு நாலு எட்டு ரெண்டாயிரத்து பன்னெண்டு இருபத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்று பதினாறு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு